புத்தகங்ளைத் தவிர வேறு நியூஸ் பேப்பர் எல்லாம் படிப்பேன் நான் தினத்தந்தி தினகரன் மாலை மலர் மாலைமுரசு முரசொலி சிறுவர் மலர் ராசிபலன் அனைத்தும் படிப்பேன் ஏன் என்றால் இதெல்லாம் படிக்கிறதுனால் ஒரு டைம் கோஸ் ரிலாக்ஸ் ஆகும் மனதிற்கு கொஞ்சம் புத்துணர்வு கிடைக்கும் ராசி பலன் எல்லாம் படிப்பேன் என்னுடைய ராசிக்கு என்ன இந்த வாரம்ன்னு கிடைக்கிதுன்னு இந்த மாதத்தில் என்ன தோன்றுறதெல்லாம் பார்ப்பேன் அது இல்லாமல் அடுத்தது செல்ஃபோனில் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இதெல்லாம் ஒரு சில கருத்துக்கள்லாம் வரும் அதெல்லாம் பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சிப்பேன் அதான் வேறு எதுவும்